ஹலோ ஹலோ சார் மனோ மனோஜு ட்ராவல்ஸாங்க சார் ஆ சார் இந்த சம்மரில் இந்த வீக் எண்டில் ஒரு ஏற்காடு போகலான்னு ஒரு ப்ளானிங் சார் ஆ ஆ அதனால் ஒய்ஃப்பு பசங்க ரெண்டு பேர் அப்பா அம்மா ஒரு ஆறு பேருங்க சார் ம் எற்கு ஆ ஏற்காடு போயிவிட்டு அங்கே தங்குகிற மாதிரிங்க சார் அதனால் ஏற்காடு போகறது இல்லை ஆ ஆறு பேர் போகற மாதிரி சார் வேணுங்க சார் அது எதுங்க சார் கரெக்டாக இருக்கும்

சார் இனோவாவில எவ்வளோங்க சார் கிலோமீட்டருக்கு அமௌண்ட்டு அது எப்படிங்க சார் காருக்கு

சரிங்க சார் இது வா காருக்கு மட்டுங்க சார் அதுக்கப்புறம் மேலே போய் மேலே போய் அங்கே எல்லா இடத்தையும் சுற்றி

சரிங்க சார் சப்போஸ் ஒரு ரெண்டு நாள் தங்குறமாதிரி இருந்தாங்க சார் ரெண்டு நாள் அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஓ இப்போ அது அதுக்கு வந்து கிலோமீட்டர் கணக்கு பேசிக்கலாங்களா சார் இல்லை அதற்கும்

ஓ அப்படின்னா வா

சார் அந்த கார் பார்க்கிங் எல்லாத்துக்கும் அமௌண்ட் நாங்கள் தான் கொடுக்கணுமாங்க சார் பார்க்கிங் அமௌண்ட் எல்லாமே நாங்கள் தான் கொடுக்கணும் ஆ ஓகே

சார் வேறு எதா ட்ரைவருக்கு அமௌண்ட் எதனா ஒன்றும் இல்லைங்களா சார் தர்ணுமா அவருக்கு எதனாச்சும் சரிங்க சார் அப்போ எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாருங்களா சரிங்க சார் சரிங்க சார் இந்த சண்டே போகலான்ட்டு இருக்கிறோங்க சார் ஆ இந்த வர சண்டே அதாவது சண்டே மார்னிங்கு கிளப்பிட்டு ஈவினிங்குள்ளே வர மாதிரி ஒரு ப்ளான் இருக்கு ஒன் டே தான் அதுக்கு தான் எவ்வளோ இப்போ அமௌண்ட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக கேட்டுக்

சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் நான் ஆ சரிங்க சார் பா பெரியவங்க எல்லாம் வர்றாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அதுக்கு தகுந்தமாதிரி நல்ல ஒரு ட்ரைவராக போட்டு அனுப்பி விட்டா ஏன்னா ஏன்னா ஹில்ஸ் ஏர்றதுனால

ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் கண்டிப்பாக நான் கூப்பிட்றேங்க சார் ஈவினிங் கூப்பிட்றேன் ஓகே தேங்க் யூ ஆ ஆ